இங்கே வந்து எங்கள் ஊரில் தையல் என்னன்னால் ஜாக்கெட் தைக்கிறது சுடிதார் தைக்கிறது பசங்கள் சட்டை தைக்கிறது இது எல்லாமே நடக்குது தையல் த தையல் வந்து இங்கே சொல்லித்தராங்க எங்களுக்கு ரொம்ப அதை பயனுள்ளதாக இருக்குது அதுமாரி ஒயர் கூடை பின்னுறது வீட்டுக்கு இது தேவையான இது மேட் போடுறது இதெல்லாம் எங்கள் வீ வீட்டுக்கு பக்கத்தில் செய்கிறாங்க இது நிறையா பயனுள்ளதாகவும் இருக்குது இதால் நிறையக் கற்றுக்குறோம் நாங்கள் ஒயர் ஒயர் கூடைப் போடுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் தையல் வந்து நிறைய சட்டை தைக்கிறது பிள்ளைங்களுக்குக் கிழிந்ததைத் தைக்கிறது போன்றவைகளை இதில் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தையல் மூலிமா நிறைய தெரி